ஹலோ ஹலோ ராமு டிராவல்சா என்னோடய பேர் அலமேலு நான் நேற்று வந்துட்டு உங்களோடய இதில் தான் வந்து சென்னை டு திருச்சி வந்து போனேன் ஆனால் அதில் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு சீட்டெல்லாம் இல்லை என்ன பண்ணி வச்சு இருக்கீங்க சீட்ட வந்துட்டு கிழிஞ்சிருக்குது இதலாம் இருந்தால் யாருமே வர மாட்டாக பார்த்துக்குங்க அதேமாதிரி ஒரு அண்ணே உக்காந்துட்டு இருந்தாங்க அந்த அண்ணே அந்த அண்ணனுக்கு கீழே உள்ள சீட்டு வந்து ரொம்ப வந்து இதுவாக இருக்குது ஒரு உள்ளேயே போயிடுவாரு போல அந்த மாதிரிலான் இருந்தாகனா யாருமே வர மாட்டாக பார்த்துக்குங்க அந்த அண்ணே அந்த அண்ணே கிட்ட சொன்னதுக்கு அந்த அண்ணே வந்து நான் சொல்கிறேம்மா அப்படின்னாக கண்டக்டர் அண்ணே இப்படி இருந்தால் என்ன என்ன ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்குங்க அதேமாதிரி டயருமே வந்து தேஞ்சு போய் இருக்குது அந்த டயரையுமே மாற்றணும் ஏன்னா வந்து நிறையா பேரு பய நிறையா பேரு வந்து பேசஞ்சர்ஸ்லான் வர இது நீங்கள் இப்படி வச்சு இருந்தீங்கனா யாருமே வர மாட்டாக அதுமாதிரி வெள்ளனவும் போகல ரொம்ப லேட் ஆகிச்சு லேட் ஆகிச்சுனா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட கிடையாது அரை மணிநேரம் லேட்டாக வந்துச்சு பஸ்ஸு இப்போ போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போக வேணாமா நாங்க வெள்ளனவே வரணும்ல நாங்கள் வெள்ளனவே போய் வீடு சேரணும்ல இப்படி இருந்தால் யாருமே வர மாட்டாக பார்த்துக்குங்க நீங்கல் என்ன சொல்லி வச்சு இருக்கீங்க சொல்லி வச்சு இருக்கீங்க சொல்லி வச்சு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஒன்று கூட சரி கிடையாது சீட்டுலேருந்து இல்லை ஒரு சுத்தம் பண்ணல ஒரு பஸ்ஸு சுத்தம் பண்ணலை அப்பர் இதெல்லான் வந்துட்டு சீட்டுலாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது கண்றாவியாக கிடக்கு இப்படி இருந்துச்சுனால் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஓடும் வண்டி பார்த்துக்குங்க நீங்கள் சொல்லிட்டிங்க சொல்லிட்டிங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் யா நானும் அந்த கண்டக்டர் அண்ணே கிட்ட சொன்னேன் இப்படி இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னு அந்த கண்டக்டர் அண்ணே நான் வந்துட்டு நீங்கள் ஓனர் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக சொன்னாக அதனால் உங்கள் கிட்ட நான் சொல்கிறேன் இப்படி இருந்துச்சுனால் யாருமே ஏற மாட்டாக பார்த்துக்குங்க அப்புறம் நான் இன்னும் மேல் இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும் சரி சரி நீங்கள் மாத்துக நான் வந்துட்டு இது பண்றேன் மேல் இடத்துக்குலான் போக மாட்டேன் இருந்தாலும் இருந்தாலும் மாற்றணுல சரி சரி நீங்கள் ஒழுங்காக இது பண்ணுங்க ஏன்னா நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன் ஸோ அதனால் சொல்கிறேன் சரி